நான் வந்துவிட்டு ஒரு கலை வெஜிடேபுள் ஸ்டோர் ஒன்று வெச்சுருக்கேன் ஆ உங்கள்கிட்ட வந்துவிட்டு நான் நிறைய கடையில் விசாரித்தேன் நீங்கள் வந்துவிட்டு வெஜிடேபுள்ளு வந்துவிட்டு சேல்ஸ் பண்ணுறிங்க அப்டின்னு சொன்னாங்க நல்லா குவால்ட்டியாக இருக்கும் அப்டின்னு சொன்னாங்க ஆ அதுதான் நான் ஒரு ஸ்டோர் வெச்சுருக்கேன் நான் ஒரு ஷாப் வெச்சுருக்கேன் எங்கள் எனக்கு வந்துவிட்டு காய்கறிகள் நிறைய தேவைப்படுது அதனால் ஹோல்சேல் பண்ணுறிங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்டே ப்ரோடக்ட் வாங்கலாமா ஆ ஓகே மேம் உங்கள்கிட்ட ப்ரோட வெஜிடேபுள் ரொம்ப குவால்ட்டியாக இருக்கங்கறதுனால ஹோல்சேல் பண்றதா இருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு நிறைய வெஜிடேபுள்ஸ் தேவைப்படுது உங்கள்கிட்ட லா இருக்குது எங்களுக்கு வந்துவிட்டு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் வேணும் ஆ ஹோல்சேலாக பண்ணுறதுனால ஏதாவுது டிஸ்கௌண்ட் அந்த மாதிரி பண்ணி தருவிங்களா ஏனால் இப்போ வந்து காய்கறியெலாம் ரொம்ப விலையா இருக்குது நாங்கள் ஹோல்ஸா பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சோம் கம்மி பண்ணி தருவிங்களா ஓகே தேங்க்யூ மேம் இப்போ வந்துவிட்டு என் ப்ராடக்ட்டு நீங்கள் எப்படியும் பாக்ஸில் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவிங்க ஆ அதுதான் இப்போ வந்து எங்கள் கம்பெனிக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஏதாவுது டேமேஜ் ஆயிடுச்சுனா என்ன பண்றது அன்னு ஓகே மேம் ஏதாவுது டேமேஜ் ஆயிடுச்சுனா அப்படிங்கம் போது ஆ ஓகே மேம் மேம் வேறு என்னென்ன தேங்க்யூ மேம்